எங்கே இன்னமும் இன்னும் வந்து சமூகதுக்கிடையே வந்து வேறுபாடு வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு எப்பிடின்னா வந்து கீழ் சமூகம் கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த மாதிரி இன்னமும் தான் பேசிகிட்ருக்காங்க கீழ் ஜாதி உள்ளவங்க வந்து மேல் ஜாதி அவங்கள்ட்ட வந்து கீழே காலுக்கு கீழே தான் இது பண்ணணும் கோவிலுக்குள் போகக்கூடாது கீழ் ஜாதிக்காரவங்க மேல் ஜாதிக்காரவங்க மட்டு தான் கோவிலுக்குலாம் போகணும் அந்த மாதிரி இன்னமும் வந்து நிறையா நடந்துட்டு தான் இருக்கு இதனால நிறையா ஏற்றத்தாழ்வு வந்திருக்கு அது இன்னும் ஒழியலை அது வந்து கொஞ்சம் இது ஜாதியை பாக்கிறத விட்டால் தான் வந்து ஒழியும் அது வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்